ஆ ஹலோ சார் வணக்கம் ஆ சார் சொல்லுங்கள் சார் கூப்பிட்ருந்தீங்க ஆமாம்ங்க சார் சார் ப்ராய்லர் இருக்கு கருங்கோழி இருக்கு நாட்டுக்கோழி இருக்கு உங்களுக்கு என்ன கோழி சார் வேணும் சரிங்க சார் கருங்கோழி வந்து கிலோ வந்து நாங்கள் உயிரோட உயிரோட தான் கொடுப்போம் உயிரோட வந்து நாங்கள் எண்பதுரூவான்னு போட்டுக் கொடுத்துருவோங்க சார் ஆமாம் எத்தனை இல்லை நம்ம ரீட் இது தானே ஓ ஓ பண்ண தானே பண்ணையில் வந்து வ கிலோ உயிரோடையவே கொடுத்துடுவோம் நீங்கள் ரீட்டெயில் பண்ணுறீங்கல்ல நீங்கள் தான் அது பண்ணுவீங்க சார் சரிங்க சார் எ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க சார் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களால் வர முடியிலன்னா நாங்களே அமைச்சு விட்ருவோம் அதுக்கு ஜிபே பண்ணிட்டிங்கன்னாலும் பேமெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அமைச்சு விட்ருவோம் அப்படி இல்லை நீங்கள் நேராக வந்து நம்மளோட பண்ணை வந்து அண்ணா நகரில் இருக்கு இங்கே தஞ்சாவூர் அண்ணா நகரில் இருக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லிவிட்டு போயிட்டீங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுன்னா பண்ணிருவோம் உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ பண்ணிக் கொடுத்துருவோங்க சார் உண்டு ஆமாம் நீங்கள் இல்லை உங்களால் வர முடியல எனக்கு அமைச்சு விடுங்கன்னா ஜிபே பண்ணிட்டீங்கன்னாலும் இப்போ ஜிபே பண்ணிட்டா ரசீது அமைச்சு விட்டீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு த எத்தனை கிலோ தேவையோ அதில் க நாங்கள் கட்டி வண்டியில போட்டு அமைச்சு விட்டுப்போம் உங்களுக்கு ந அந்த தஞ்சாவூர் அண்ணா நகர் புண்ணிய மூர்த்தி லேண்ட் மார்க் வந்து புண்ணிய மூர்த்தின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்துலயே

நீங்கள் ஓ டே டேரெக்டாக வந்து பண்ணைக்கே வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க சார் நம்ம பிஸ்னஸ் வந்து கரெக்டாக பண்ணிக் கொடுப்போம்

இருபத்தஞ்சு இது இப்போ பண்ணையில் என்ன ரேட்டுக்கு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே ரேட்டு தாங்க சார் உங்களுக்கு தரமாக கோழி வந்து தரமாக இருக்கும் இந்த இப்போ செத்துப் போன கோழில்லாம் வராது நான் உங்களுக்கு தெளிவான கோழியா தான் வரும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இங்கே பண்ணிக்கிட்ருக்கோம் கோழி மட்டும் தாங்க சார் நம்ம வந்து இப்போ நம்ம தான் ஹோல்சேல் பண்ணுறதுனால கோழி மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் எ அதான் நீங்கள் உங்களுக்கு வர முடியலன்னா ஜிபே பண்ணிருங்க இல்லை வந் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கேஷ் பண்ணிருங்க இல்லை உங்களால் அமௌண்ட் எடுத்துகிட்டு வர முடியலன்னாலும் ஜிபே பண்ணிட்டு எனக்கு ரசீது அமைச்சுட்ருங்க சரிங்க சார் சரி வெல்கம்